தமிழ்நாடு தான் என்னோட மாநிலம் அங்கே வந்து மேக்ஸிமம் வந்து கலாச்சார உடை அப்படினா சாரீயும் வேஷ்டி சட்டை அது தான் நகை வந்து எப்போயுமே கோல்டு வெள்ளி இந்த மாதிரி அணிகலன் தான் வந்து இது பண்ணுவாங்க ஒரு ஃபங்க்ஷன்னாவே இப்போது தான் வந்து லெஹெங்கா கவுன் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க மற்றப்படி எல்லாத்துக்குமே வந்து சாரீ வேஷ்டி சட்டை இது தான் வந்து பாரம்பரியமான உடை இதான் வந்து கலாச்சாரமான உடையும் இப்போது வர ரீசன்ட்டான இதெலாம் எப்படி மாதிரி இருக்குது அப்படினா ஃபிராக் கெவுனு குர்த்தி ஷூட்ஸு இந்தமாதிரி வந்து கலாச்சாரம் வந்து போக போக மாரிக்கிட்டே போகுது கலாச்சார உடைய விட இப்போது எல்லாம் வந்து ஃபேன்ஸிக்காக உடை போடுறது தான் அதிகமாக இருக்குது